இப்போ வந்து எங்கள் வீட்டில வந்து நான் வந்து குதிரை வளர்க்குறேன் அது கூட வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட்டு வந்து அதை வாங்கிட்டு வந்தப்போ அது வந்து ரொம்ப ஹார்ஷாக எல்லார்கிட்டையும் நடந்துக்கிட்டது அந்த மாதிரி இருந்தது போக போக அதுக்கிட்ட வந்து பேசி பழக பழக இவங்க வந்து நம்மளோடய ஓனர் அப்படின்றது வந்து அது வந்து சீக்கிரமே தெரிஞ்சிக்கிடும் மனிதர்களை காட்டிலும் வந்து விலங்குகள் வந்து சீக்கிரமே வந்து இது யார் இவங்க யார் அப்படின்றது வந்து தெரிஞ்சிக்கிடும் இப்போ குதிரை சவாரி அது மேலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் சவாரி போகிறப்போ ரொம்ப பயமாக இருக்கும் இது வந்து நம்மளை கீழே போட்டிருமோ அந்த மாதிரி என்ன தான் நம்ம காசு கொடுத்து வாங்கின குதிரையாக இருந்தாலும் அது மேலே உக்காந்து சவாரி செய்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு பயமான விஷயம் தான் அதுவே அதுகிட்ட வந்து நம்ம பேசி பழகிட்டோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ தூரம் போனாலும் சரி நம்ம கீழே விழுக போகிற நிலைமையில இருந்தாலும் சரி நம்ம வந்து பயப்படாம அதன் மேலேயே உட்காறலாம் இப்போ வந்து நம்ம சவாரி போகிறதுக்கு முன்னாடி அது பக்கத்தில் நம்ம போய் நம்ம அது எதையாச்சும் பண்ணிடுவோமோன்ற பயத்தில் தான் அது வந்து நம்மளை அந்த மாதிரி பண்ணுது நம்ம அதுகிட்ட பாசமாக பேசி பழகிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எதுவுமே அப்படி பண்ணுறது கிடையாது நம்மளை பத்தரமாக கூட்டிட்டு பத்தரமாக கூட்டிட்டு வந்துடும் இந்த மாதிரி வந்து குதிரைகள் மட்டும் இல்லாமல் எல்லா விலங்குகள்கிட்டையும் நம்ம பாசமாக பழகிட்டோம்னா அதை நம்பி எவ்வளோ தூரம் வேணாம் போகலாம் எங்கே வேணா போகலாம் நம்மளை வந்து அது பத்தரமாக பாத்துக்கிடும்